இப்போது நான் வந்து கோத்ரேஜ் ஃபிரிட்ஜ் எடுத்தேன் அது வந்து நல்லா கூலிங் ஆகுது நல்லா பொருள் தரமாக இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் நல்லா வருது எல்ஜி டிவி நல்ல கம்பெனி நல்லா இருக்கு நல்லா லாங் லைஃப் வருது அதுமாதிரி நல்ல கம்பெனியில் எடுக்கணுன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன்